இரண்டு சக்கர வாகனம் ஓட்டுறதான் பைக்கர்னு சொல்கிறோம் ஆனால் நிறையா பேர் முறையாக வாகனம் இருசக்கர வாகனத்தையோ அல்லது நான்கு சக்கர வா எந்த வாகனமாக இருந்தாலும் ஓட்டுற முறையாக கற்றுக் கொள்ளாததுனால் செய்யக்கூடிய தவறு என்னென்னால் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாதது தான் பின்பற்றுவது தெரியாது அப்படி தான் சொல்லணும் சொல்லணும் என்னென்னா ஐய போக்குவரத்து நெரிசல் உள்ள இடத்துல எப்படி வண்டி ஓட்டணும் போக்குவரத்து இல்லாத இடத்துல எப்படி வண்டி ஓட்டணும் போக்குவரத்துடைய பாதுகாப்பு விதிகளை என்னென்ன இருக்குது அது எந்த மாதிரி பயன்படுத்தணும் வண்டி ஓட்டும்பொழுது வாகனங்களை ஓட்டும்பொழுது என்னவந்து விதிகளை ப விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரிகிறது இல்லை பைக்கர்கள் வந்து எடுத்து போக்குவரத்து உள்ள இடத்துல எப்போயுமே ஒரு வண்டி ஓட்டும்பொழுது தனக்கு பாதுகாப்பாகவும் அதே மாதிரி சாலையில் செல்லக்கூடியவர்களுக்குப் பாதுகாப்பாகவும் தான் வண்டி ஓட்டணும் ஒரு பைக் இருக்குதுன்னால் ரெண்டு பேர் தான் போகணுன்னா இன்றைக்கி காலக்கட்டத்தில் இளைஞர்கள்லாம் வந்து மூணு பேர் நாலு பேர்லாம் போகிறாங்க அது இல்லாமல் அதிவேகமாக ஓவர் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்கள்ல அதிவேகமாக போகிறது ரோட்டில் போறவங்கள பயமுர் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு போகிறதுனால என்னன்னா விபத்து ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய வண்டி வா வாகனத்துனால் அவங்களுக்கு உயிருக்குச் சேதம் ஏற்படுது பொதுமக்களுக்கும் சேதாரம் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்றதில்லை அதுக்கு என்ன காரணன்னால் முறையான படி போக்குவரத்து விதிகளை அவங்க வந்து படித்துக்கிட்டு அந்த அந்த வாகனம் ஓ லைசன்ஸ் ஓ வாகன ஓட்டுறத்துக்கு உண்டான இதை லைசன்ஸ் வந்து அவங்க வாங்கறதில்லை கொடுக்கறதில்ல அது மாதிரி எதோ ஒரு கடமைக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி இது பண்ணிவிட்டு எதோ ம ப பண்றதுனால் இந்த மாதிரி விதிமீறல்கள் ஏற்படுது பைக்கர் இருக்காங்கனாக்க அவங்க வந்து ரெண்டாவது தான் வண்டி வந்து நல்லபடியாக முறையாக ஓட்டுனாங்கனாக்கா அந்தோட லைஃப் அதிகமாக வரும் தனக்குப் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சிக்கிறது இல்லை பைக்கு ஓட்டுறது வந்து ஒரு ரேஸ் ட்ரைவிங்கு ஒரு ஒரு சக்கரத்தில் ஓட்டுறது அப்புறம் இப்போ ரேஸிங் ரேஸிங்குனாக்க ஒரு பந்தயம் பந்தயம் மாதிரி ஓட்டுறாங்க அதனால என்னென்னால் இது ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ தூரத்துக்குள்ள யார் முதலில் போகிறாங்க அப்படிங்கிறது பணம் பந்தயம் கட்டி டிவைடர் மாதிரி பந்தயம் கட்டி இப்போ இதனால என்னாவுதுனாக்க இந்த ரோட்டில் வாகனத்தில் ர சாலையில் போறவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவங்களுக்குமே வண்டி ஓட்டுற அவங்களுக்குமே பைக்கர்ஸுக்குமே வந்து உத்தரவாதம் இல்லை அது அவங்க தெரிஞ்சுக்கறது இல்லை இதை வந்து மாறணும் மாறின பிற்பாடு போக்குவரத்துத்துறையில் இன்னும் கடுமையாக்கணும் போக்குவரத்து காவல்துறையும் போக்குவரத்துத்துறையும் கா போக்குவரத்து காவல்துறையும் இதை வந்து உன்னிப்பாக கவனித்து அதை வந்து இதை தவிர்க்கறத்துக்கு அவ்வளோ தடுக்கறத்துக்கு உண்டான வழிமுறைகள அவங்க வந்து ஏற்படுத்தணும் அப்போ அந்த ஒவ்வொரு காலக்கட்டத்துலேயும் வந்து இப்போது உடனே பாதுகாப்பு பொது பா போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகள் என்ன ஏதுங்கிறத ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் மக்களுக்கு எதோ செய்கிறாங்க ஆனால் வந்து அது கடமைக்கு செய்கிறாங்க அதனால் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இது என்ன பண்ணும் லைசன்ஸு ரெனீவல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரும்பொழுது வந்து இப்போல்லாம் வந்து என்ன பண்றாங்க எடுத்தவொடனே பத்து வர்ஷம் இருபது வருஷத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அதை கொடுக்காம ஒரு ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வரும்பொழுது லைசன்ஸை வந்து புதுப்பிக்க வரும்பொழுது அவங்களுக்கு வகுப்புகளை எடுத் எடுத்து அதுவும் ஒரு தேர்வு மாதிரி வச்சி அந்த தேர்வில் பாஸ் பண்ணால் தான் அவங்களோட லைசன்ஸ் ரினீவல் ப பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாங்கன்னால் இந்த மாதிரி விபத்துக்களை தவிர்க்கலாம் அப்படியே ஒரு ஒரு தடவைக்கு மேலே ரெண்டு தடவைக்கு மேலே மூணு தடவைக்கு மேலே விபத்து தொடர்ந்து விபத்து விதி போக்குவரத்து விதிமீறலோ அல்லது விபத்துக்களே ஏற்படுத்தினாலும் அவங்களுடைய போக்குவரத்து அவங்களுடைய லைசன்சை வந்து அது வந்து ரத்து பண்ணணும் அப்படி செய்யும்பொழுது ஆட்டோமெட்டிக்காக வந்து இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள்ளே ஒரு இது அடங்கும் அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருகி போன அளவில் இருக்கனால் நகரல்ல நகரத்தில் வந்து சாலைகள் வந்து விரிவுப்படுத்தணும் அதே மாதிரி இரடு இரு வழி போக்குவரத்தை வந்து ஒரு வழி போக்குவரத்தாக மாற்றணும் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம இந்த மாதிரி இந்த விபத்துக்களை தவிர்க்கலாம்